நான் வந்து வீட்டுக்கு தேவைனு சொல்லிட்டு செகண்ட்டாக வாங்குகிற ப்ராடெக்ட் வந்து கத்தி அது வந்து வீட்டில வந்து கத்தி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதேயில்ல அதை வாங்கி யூஸ் பண்ணணுன்றத்துக்காக அது வாங்கினேன் ஆனால் அதை வாங்கி அதை வந்து ஷார்ப்பே இல்லை காய்கறிகள் வந்து வெட்ட முடில ரொம்பவே வந்து ரொம்பவே அது என்ன சொல்கிறது தீட்டாமலே அவங்க வந்து வித்திருக்காங்க அதை வாங்கி அதை வந்து லைட்டாக ஒரு வெங்காயம் நறுக்கிறதுக்குள்ளே வந்து அது வந்து உடஞ்சி போயிடுது அதை யூஸ் பண்ணுறதுக்கு அத வந்து அதை யூஸ் பண்ணுற அப்பவே எனக்கு வந்து கையில வந்து வெட்டிடுச்சு இந்தமாரி வந்து அது பேருக்கேத்தமாரியே அது வந்து நமக்கும் வந்து நெகட்டிவாக நிறைய வந்து கொடுக்குது